ஆ மேம் சொல்லுங்கள் மேம் மை நேம் இஸ் பாண்டிப்பிரியா ஓகேம்மா ஓக் ஆ ஓகே மேம் பேசுங்கள் மேம் ஓகே ஓகே மேம் எதுக்காக வந்துருக்கிங்க அதாவது எதுக்காக வர சொல்லிருக்கோம்மா அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு க்ளீயராக சொல்லிர்றேன் அப்புறம் உங்கள் ஒப்பீனியனை நீங்கள் சொல்லுங்கள் எ எ க்ளாஸில் எதுவும் உங்களுக்கு டீச்சர்ஸ்கிட்ட எதுவும் பிரச்சனை இருக்கா இல்லை பேர்ஸ்னலாக எதுவும் நீங்கள் ப்ராப்ளம் இது பண்ணுறிங்களா ஏன்னா மந்த்லி ஒன்ஸ்ஸு நீங்கள் உங்களுடைய குறைய சொன்னா தான் இந்த ஸ்கூலில் வந்து நாங்கள் என்ன பண்ண முடியுன்னு உங்கள்கிட்ட நாங்கள் உங்கள் உங்கள் சைட்லருந்து நாங்கள் என்ன பண்ணணும் எங்கள் சைட்லருந்து நாங்கள் என்ன செய்யணுன்றதும் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் அதனால் நீங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லலாம் சொல்லுங்கம்மா சொல்லுங்கப்பா

ம் ஓகேப்பா ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ தேர்ட்டிக்கு முடியிதும்மா த்ரீ தேர்ட்டிக்கி அப்புறம் வந்து ஒன் ஹவர் வந்து கம்பல்சரி வந்து இந்தமாதிரி வீக் ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் தேவைப்படுற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இதில் படிக்கலாம் இதில் என்னென்னா க்ளாஸ் வந்து ஃப்ரீப்பா பூஸ்ட்டப் க்ளாஸ்ஸு அதாவுது இருக்கிற சப்ஜெக்ட் வைஸ் வந்து அவங்க எந்த இதில் வீக்காக இருக்காங்களோ இல்லை எதை பற்றி தெரியலயோ அதில் அவங்க வந்து மிஸ்ஸுக்கிட்ட வந்து தனிப்பட்ட முறையில் டவுட் கேட்டு அவங்க வந்து அதை வந்து க்ளீயர் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து எங்கள் சைட்லருந்து என்னென்ன சப்ஜெக்டுக்கு என்னென்ன டீச்சர்ஸ் போடணுன்னு பேசிக்கிட்ருக்கோம்ப்பா கண்டிப்பாக வந்து இதுக்காக உண்டான வேலை எல்லாம் நடந்துகிட்டுருக்கு கொஞ்சம் ஒரு ஒன் மந்த் வெயிட் பண்ணுங்கள் இதனுடைய வேலையை ஆரம்பிச்சு உங்களுக்கு க்ளாஸ்ஸு டைமிங் எல்லாமே நாங்கள் சொல்லி உங்களுக்கு அநௌன்ஸ் பண்ணுவோம்ப்பா ஓகேவா அவனுக்கு ஆ ஆ ஸ்காலர்ஷிப் வந்து பண்ணலாம்ப்பா ஆனால் இப்போ உடனே பண்ண முடியாது நீங்கள் இப்போ சேர்ந்து ரெண்டு மாசம்தான் ஆகுது அதுக்கு உண்டான வே வேலைகள் போய்கிட்டுருக்கு உங்களுக்கு வந்து ஒரு க்வாட்டர்லி ஒரு ஒரு டிசம்பர் கிட்ட வந்து கேட்பாங்கப்பா யார் யார் என்ன பண்ணுறீங்க அப்பா என்ன பண்ணுறாங்க ஆக்குபேஷன் இதுலருந்து ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க எல்லாருக்குமே அதை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்து உங்களுடைய இன்கம் அப்பாவுடைய இன்கம் கேட்பாங்க இன்கம் எவ்வளோன்னு நீங்கள் ஃபில் பண்ணி ஆஃபீஸ் ரூம்மில் கொடுத்திங்கன்னா அதை அப்ளை பண்ணி அனுப்பிச்சோம்னா அவங்களே அந்த கேடர் வச்சிருக்காங்கப்பா அதுக்கு கீழே இருக்க கேடர்க்கு ஸ்கூல்லருந்து ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்கப்பா கண்டிப்பாக கண் கண்டிம்மா கண்டிப்பாகப்பா தேங்க் கியூப்பா தேங்க் கியூப்பா ஓகே